இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் இருக்கு வேளாங்கண்ணி இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்கு நிறையா ஸ்போர்ட்ஸுக்கு இடம் இருக்கு அதை பற்றி இந்தியாவில பார்த்தீங்கன்னா லடாக் இருக்கு லடாக் போணும்னு எனக்கு ரொம்ப ஆசை லடாக்கில் போய் அந்த இடத்துல கேஷ்மீர் போகணும் கேஷ்மீரில் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி இருக்கு அந்த மலைப்பகுதி சுற்றி பார்க்கணும் அதே மாரி இப்போ பார்த்தீங்கன்னா நேபால் போகணும் நேபாலில் பார்த்தீங்கன்னா நேபாலில் இருக்க அந்த புத்திசம் அவங்க தொழுவுறதெல்லாம் ரொம்ப பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்துலையே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிலையம் அந்த மஞ்சள் நிலையத்தில் அங்கே சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கர்நாடகா போனீங்கன்னா கர்நாட்டகாவில பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓ வளமிக்க நிறையா இருக்கு அதெல்லாம் ரொம்ப சுற்றி பார்க்கணும் கேரளா போனீங்கன்னா கேரளா சைடு போனீங்கன்னா அங்கே சுற்றி பார்க்காத இடங்கள பார்க்கணுன்னு இருக்கு மூணார் இருக்கு மூணாரில் போய் சுற்றி பார்க்கணும் ஒண்டர்லா இருக்கு ஒண்டர்லாவில போய் நிறைய விளையாடணும் அது ரொம்ப ஆசையாக இருக்கு அது மாரி நம்ம ஸ்டேட்லயே விசாகப்பட்டினம் இருக்கும் விசாகப்பட்டினம் போய் அங்கே போய் விளையாட்ணும் பீச்சில விளையாட்ணும் ராமேஸ்வரம் இருக்கு ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் பார்த்தீங்கன்னா போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்னியாகுமரி போகணும் கன்னியாகுமரி போய் திருவள்ளுவர் சிலைய பார்க்கணும் திருவள்ளுவர் சிலைல வந்து அங்கே நின்று ரொம்ப ரசிச்சுட்டே இருப்பேன் அதே மேரி பீச் ஓரமாக மெரினா பீச் இருக்கு மெரினா பீச்சில பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நேரம் நடந்து போகறது ரொம்ப ஆசையாக இருக்கு அப்புறம் வந்து ஒடிசா ஒடிசா போனீங்கன்னா அங்கே இல்லாத இடமே இல்லை அதெல்லாம் சுற்றி பார்க்கறக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாரி பஞ்சாப் போனீங்கன்னா பஞ்சாப்பில வந்து சாப்பிட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு அங்கே சாப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் சாப்பாடு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அங்கே ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில டேன்ஸ் இருக்கு டேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வந்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை சைடு மும்பை சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ்லாம் அங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப பெரிய சிட்டியாக இருக்கும் அப்புறம் அங்கே பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்புறம் பெங்களூர் சைடு போயிட்டிங்கன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரானிக் பொருள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவும் நம்பளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ப வந்து மும்பை மும்பையை தாண்டி மும்பையை தாண்டி மஹாராஷ்ட்ரா இருக்கு மஹாராஷ்ட்ரா போனீங்கன்னா ஒரே இடங்கள்லாம் ரொம்ப வீடெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் ராஜஸ்தான் போனீங்கன்னா ராஜஸ்தானில் மலைப்பகுதி இருக்கு அங்கே மலையில வந்து அந்த மண்பகுதியில் விளையாட்றக்கு ஆசையாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க கர்நாடகா போயிட்டிங்கன்னா கர்நாட்டகாலலாம் விலைமிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும்